ட்ரக்கிங் போகும் போது தேவையான பொருள் வந்து நம்ம டக்கிங் போவோம் வண்டி கண் நல்ல கண்டிஷனில் தான் பார்த்து போவோம் ஆனால் சப்போஸ் எப்பயாச்சும் ஒரு நிலமைல அது ப்ரேக் டெளன் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஸ்மால் ப்ராப்ளமெல்லாம் நம்மளே பார்த்துர்லாம் டூல்ஸ் வந்து ஸ்பேனர் திருப்புளி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ஐட்டம்ஸ்செல்லாம் இருந்தாலே போதும் அதை கழட்டி பார்த்தீன்னா ஸ்ஸ அடிக்கடி ரொம்ப நம்ம க்யர் சேஞ்ஜ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ச செயின் கழண்டுக்க வாய்ப்பு இருக்குது அது செயின் வந்து அவ்வளோக்கா இல்லை அதே மாதிரி போனால் செயின் பேகே போயிடும் அது நமக்கு பெரிய செலவாகிரும் அப்படி போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் ஷாப் அங்கெல்லாம் அவ்வளோக்கா இருக்காது ஓகேங்களா அதனால் செயின் ஸ்ப்ராக்கெட் எதாவது ஸ்பேர்க்கெல்லாம் இருந்துச்சினா சேஃப்டிக்கு நீங்கள் எடுத்து வெச்சுக்கலாம் அது பிரச்சின இல்லை வாங்கணுன்னு அவசியம் இல்லை அங்கே மெக்கானிக் கடை இருந்தாலே அது பக்கத்தில் ஸ்பேர் கடை சி எல்லாமே இருக்கும் ஸ்பேரிங் எல்லாமே வெச்சுருப்பாங்க அப் அங்கே கூட வாங்கிக்கிலாம் உங்க வீட்டில் எக்ஸ்ட்டா இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புலாம் அதெல்லாம் எந்த பிரச்சினையும் இல்லை நீங்கள் ட்ராவலிங் போகும் போது சேஃபாக போகணும் அது தான் இப்போது அவ்வோ போய்கிட்டே இருக்கும் போது டப்புன்னு பெட்ரோல் காலியாக ஆகலாம் பெட்ரோல் நீங்கள் சேஃப்டிக்கு எடுத்து வெச்சுக்கோங்க ப்ரேக் டெளன் ஆகாமல் நீங்கள் தான் ம பார்த்து போய்க்கணும் பைக்கு ட்ராவல் நிறைய தடவை நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதுல பிரச்சின இல்லை அதில் பார்த்தீங்கன்னா பைக்கு பழசானதே இல்லை ஏன்னால் நம்ம போய்விட்டு வந்தவோன்னே நம்ம க்ளீனிங் ஒர்க்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படியே விட்டம்னா அதை அப்படியே வீணாக போயிடும் இல்லை ஸ்ட்ரக் ஆகும் இப்போ பைக் பழசானாலே போயிடும் அடிக்கடி நம்ம பைக்கை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் க்ளீன் பண்ணணும் ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாம் வேறு எதாவது எக்ஸ்சேன்ஜ் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சினையும் இல்லை ஆனால் செயின் மட்டும் பார்த்துக்கோங்க தெயின் செயின் துரு பிடிச்சுச்சுன்னா பெரிய பிரச்சினை ஆகி போயிடும் அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் மறுபடி மாற்றணும் அது பெரிய வேலை ப்ரஷ்ஷர் வரும் அதனால் எங்கேயா நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு எங்கேயா நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணும் போதோ உங்கள் ஃப்ரீயாக டயர்டாக ரெஸ்ட் எடுங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த பைக்கை மட்டும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க அப்போ என்ன அடுத்து இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணும் போது அதுதான் நமக்கு தேவைப்படும் இல்லைன்னா ப்ரேக் இப்போ ஸ்ட்ரக் ஆகி எங்கேயாச்சி எதாவது ப்ராப்ளம் கிப்ளம் சேற்றுல நம்ம விட்டோம்னா அது சேறு அப்படியே போய் சிக்கிக்கும் சைலன்சர் குள்ளே போச்சுன்னால் அடைச்சுக்கும் அதனால அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னாலல் நமக்கு போய் சேர்கிறதுக்கு ஈஸியாக நம்ம போயிடலாம் ஸ்ட்ரக் ஆகுன்னு அவசியம் இல்லை நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் மெனி ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்குணும் ஏன்னால் வேகத்தடை இது இந்த மாதிரி யூஸ் பள்ளத்துலேயோ விடம் போது பொறுமையாக ஸ்லோ பண்ணி விட்டால் பிரச்சின இல்லை டப்புன்னு ஏற்றி வரும் போது பம்பர் அது கீழே போய்விட்டு வரும் போகிறதுனால அதில் எதாவது மாட்டி ஸ்ட்ரிக் ஸ்ட்ரக் ஆகிருச்சுன்னா அது பெரிய செலவை கொண்டு போய் இழுத்து விட்ரும் அதனால் நம்ம பார்த்து தான் பைக்கை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வேணால் ஸ்லோவாகவே போகலாம் பிரச்சின இல்லை இப்போ ரெயினி சீசனில் மழைல நனைய விட்டோம்னா செல்ஃபு எடுக்காது அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் ஒரு ப்ளாங்கெட் எடுத்துக்கோங்க எடுத்து அது அப்புறமேட்டு இங்கே நிற்பாட்னதுக்கு அப்புறம் அது மேலே லைட்டாக போர்த்தி விட்டுக்கோங்க மொதல் லைட்டாக துடச்சிட்டு எடுத்துகிட்டு கிளம்புங்க ஸ்டார்ட் பண்ணிணோனோ கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் பனி பெய்யும் போதோ இல்லை இருக்கும் போதோ அதுக்குள்ளே போய்விட்டு அது வந்து அடைச்சுக்கும் ம மங் க கீர் பாக்ஸ் இருக்கும் அதில் எல்லாம் ப்ராப்ளம் வர மேக்ஸிமம் சார்ஜ் சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணிணாலே போதும் அதுக்கப்புறம் அது தா ஆட்டோமேட்டிக்காக க்ளியர் ஆகிடும்